காந்தியோடய முதல் போராட்டம் இந்தியாவில்னு நினைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சம்பரான் சத்யாகிரகா சம்பரான் அப்படின்ற பிளேஸில் வந்து மக்களுக்கு சரியான போதிய அளவுக்கான வசதிகளை வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக காந்தியை வந்து கூப்பிட்ருந்தாங்க காந்தி வந்து அப்போ தான் வந்து சவுத் ஆஃப்பிரிக்காவில் இருந்து இண்டியாக்கு வந்திருந்தாரு அங்கே பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி முடிச்சு ஓரளவுக்கு ஒரு பெரிய புரட்சிகளெலாம் பண்ணி முடித்ததுனால சரி நம்ம காந்தி வந்து இங்கையே நமக்காக போராடுவார் அவர் நமக்கான விடுதலையை வாங்கி கொடுத்துருவார் அப்படினு மக்கள் நம்ப ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அவரை முதல் முறையாக கூப்பிடாங்க சம்ரான் சத்யாகிரகம் போய் மக்கள் கூட எல்லோரும் பேசி பழகி ஓரளவுக்கு போராட்ட கழகத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவில் மொதல் தடவையாக காந்தி அப்போ தான் போராட ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய விடுதலைக்குள்ளெ வர ஆரம்பிக்கிறாரு இந்தியாக்கு ஏன் விடுதலை தரக்கூடாது இந்தியாவுக்கு ஏன் நம்ம விடுதலை வாங்கிக்கொடுக்க நம்ம போராடக்கூடாது ஏன் பிரிட்டிஷ்காரங்க வந்து இன்னமும் இண்டியாவை இப்படி அடிமையாகவே வச்சுருக்காங்க அப்படின்ட்டு கேள்விகள் எல்லாம் அவருக்குள்ளே வருசலாக வந்துக்கிட்டே இருக்குது இப்படி வரப்போகிற கேள்விகளுக்கு எல்லாம் அவர் அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படின்றது நம்முடைய பதிலாகவே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல ஜாலியன் வாலாபாக் ட்ராஜெடி நடந்துச்சு ஜாலியன்வாலா பாக் படுகொலைனு அது நடந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கனா கிலாஃபட் இயக்கம் அப்படினு ஒரு இயக்கத்தை காந்தி தொடங்கினாரு அது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் மக்கள் வந்து அவங்களோட முஸ்லிம் இன மக்களுக்காக போராடும் போது அந்த போராட்டத்தை வந்து நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனும் அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக கிலாஃபட் இயக்கத்தை காந்தி இங்கே தொடங்கினார் அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்கள் வருசலாக போய்க்கிட்டே இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வெள்ளைக்காரங்க வந்து ஒரு வரி விதிக்க ஆரம்பித்தாங்க உப்பு மேல் ஏழை மக்கள் எல்லாருமே அதிக பட்சம் விரும்பி சாப்பிடுற உணவும் சரி எந்த உணவாக இருந்தாலும் சரி அதில் நம்ம இயல்பாக உப்பு இல்லாமல் சாப்பிட முடியாது அப்போது உப்பு அப்படின்றது வந்து அத்தியாவசிய தேவையா போய்ட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த உப்பு இல்லாமல் வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அடுத்த ஒரு உணவு கூட வாயில் சாப்பிட்டு பார்க்க முடியாது அப்படிங்கும் போது ரொம்ப ரொம்ப தேவை அந்த பொருள் மேலே வரி விதித்தோம் அப்படினா அந்த பொருளை நாம் வாங்குகிறது ரொம்ப கஷ்டமாகிடும் ஏழை மக்கள் வந்து உப்பு விலை கொடுத்து வாங்கவே ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க அப்படிங்கும் போது அதுக்கு வரியும் செலுத்தி வாங்கணும் அப்படினா என்ன அர்த்தம் அதை வந்து இயல்பாகவே மனித தன்மை அற்ற செயல் அப்படினு காந்தி பார்க்க ஆரம்பித்தாரு அப்போ தான் அவருடைய இந்து இந்திய அளவில் மிக பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கினாரு அது தான் தந்தி மார்ச் அப்படினு நம்ம சொல்லுவோம் தந்தி மார்ச் வந்து சபர்மதி ஆசிரமத்தில் ஆரம்பித்து தந்தி அப்படின்ற ஒரு பிளேஸ் வரைக்கும் அவ்வளோ தூரமாக நடந்து போவார் இது தான் உப்பு சத்தியாகிரகம் தந்தி மார்ச் அப்படினு நிறைய இதில் சொல்கிறோம் இதுகூடவே என்ன பண்ண ஆரம்பிச்சாருனா அரசு சொன்னதை மீறி தான இவர் செய்கிறாரு அதனால அதுக்கு பேர் வந்து ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்ற ஒண்றையும் ஆரம்பித்தாங்க அந்த ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இருந்து ரொம்ப வருடத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த இயக்கம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டில் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படினு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாரு அந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து ரொம்ப வேகமாக இந்தியா முழுக்க பரவ ஆரம்பித்தது எல்லாரும் வந்து வெள்ளையனே வந்து வெளியேப்போ இந்த நாட்டை விட்டு நீ வெளியிலப்போ இங்கே நீ தேவையில்லை எங்களுக்கு வெள்ளையர்கள் தேவையில்லை இந்தியாவுக்கு விடுதலை வேணும் அப்படின்ற உணர்வை வந்து எல்லோருக்குள்ளையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டுது அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் ஏற்படுத்தின இயக்கம் அப்படின்றது இந்திய மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிக பெரிய எழுச்சி ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துச்சு அதோடு இரண்டாம் உலகப்போர் முடிய போக்க முடியப் போற கட்டம் வரும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்து தான் ஆகணும் அப்படினு ஒரு கட்டாயத்துக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் தள்ளப்படுது காந்தி அம்பேத்கார் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் போன்ற பெரிய தலைவர் எல்லோரும் வந்து இந்தியாக்கு விடுதலை வாங்கி தந்தே ஆகணும் இந்தியாக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அப்படினு எல்லோரும் போராடும் போது பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு பிரிட்டிஷ் அரசு அரசாங்கத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்னனு கேட்டிங்கனா அங்கே இருந்து கட்சி வந்து மாறுச்சு ஏற்கனவே இருந்த கட்சி ஆட்சியை விட்டு போய்ட்டு ஒரு லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சி வந்து ஆட்சிக்கு வருது அதோடய பிரைம் மினிஸ்டராக கிளமண்ட் அட்லி வரார் கிளமண்ட் அட்லிக்கு வந்து எந்த நாட்டையும் விடுதலைக்கு விடுதலை குடுக்காமல் அடிமைப்படுத்தி வச்சுருக்குறதுல எந்த விதமான விருப்பமும் கிடையாது அதனால இந்தியாக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கிளமண்ட் அட்லி வந்துட்டார் அப்போ எல்லோரும் ஒரு கட்டத்துக்கு அப்புறமாட்டி இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்தாகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு ஆற தானாகவே தள்ளப்படறாங்க அதனால அப்புறமேட்டு இன்னும் ஒரு வருஷத்தில் இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துடலாம் அப்படினு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து முடிவு பண்ணுறாங்க ஆனால் இந்தியாக்கு விடுதலை கொடுக்கணுங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடயாது ஏன்னால் இந்தியாங்கிறது ஒரு சாதாரண நாடு கிடையாது அது மிக பெரிய ஒரு நாடு இதில் நிறைய பிரிவுகள் இருக்குது எல்லா பிரிவுகளுக்கும் ஒரு ஒரு கோரிக்கை இருக்கும் இதில் முக்கியமாக பார்த்திங்கனா முஸ்லிமோடய கோரிக்கை முஸ்லிம் மக்கள் எல்லோருமே எங்களுக்கு தனி நாடு வேணும்னு கேட்டாங்க அந்த தனி நாடு கொள்கையை கொடுத்தோம் அப்படினால் ஜின்னா மட்டும் ஜின்னா அப்படினு ஒரு தலைவர் இருந்தார் முஸ்லிம்களுக்கு அவர் வந்து எங்கள் நாடை தனியாக கொடுத்துருங்கனு கேட்டார் ஆனால் காந்திக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஆனால் வேறு வழியே இல்லாமல் இந்திய நாட்டை இரண்டாக பிரிச்சு இந்தியா வேறு பாகிஸ்தான் வேறு அப்படினு பிரிச்சு கொடுக்குறமாரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இதுக்கு தலைமையில் வந்து லார்ட் மவுண்ட்பௌன்டன் பிரபு பிரபு வந்து தலைமைத்துவம் எடுத்துக்கிட்டு இந்தியாக்கு விடுதலை கொடுத்தாரு இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி அன்றைக்கு இந்தியா வந்து ஒரு காட் ஒரு முடிவில் இந்தியாக்கு விடுதலை கிடைச்சிட்டுது இத்தனை போராட்டங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம கருத வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் ஆரம்பித்த முதல் போராட்டமும் சரி பத்தொன்போதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்போதுல அவர் ஆரம்பித்த அடுத்த போராட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு இதெல்லாம் காந்தியோடய முக்கியமான போராட்டங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றுனு நான் கருதுகிறேன்